ஆ ஹலோ மேடம் கிருஷ்ணமூர்த்தி மேடம் மேடம் இந்த தண்ணி சப்ளையர் கேட்ருந்தீங்க மேம் நாங்கள் திருநெல்வேலியில் இருந்து மேம் நான் ஜங்ஷன் மேடம் ஆஃபர் வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு இடம் ஆஃபர் ஒவ்வொரு இடமா வந்துட்டு மேடம் அது தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு மேம் நேற்று தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதான் உங்களுக்கு கால் பண்ணிணேன் இல்லை மேடம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஆஃபர் இருந்து அதான் இன்றைக்கி உங்களுக்கு கால் பண்ணிணேன் ஃப்ரீயாக இருந்து ஆ ஓகே மேடம் ஆ தேங்க்கியூ மேடம் நான் பார்த்து சொல்லுறேன் சரி ஆ ஒரு கால்மண் நேரத்தில் வந்துடுவேன் மேம் ஆ ஓகே மேடம் நான் கொண்டு வந்து ஆ கொண்டு வந்துடுதேன் மேடம் தேங்க்கியூ மேடம்